நான் ரொம்ப அதிகம் விரும்புகிற விஷயம் என்னன்னா இயற்கையை ரொம்ப நான் நேசிக்க தெரிஞ்ச பொண்ணு அதேமாதிரி வாயில்லா ஜீவனுங்களை ரொம்ப அதிகமாக விரும்புவேன் சமூகத்துக்கு ஒன்று சொல்கிறேன் என்னென்னா வாயில்லா ஜீவன் ரோட்டில் திரியிறதும் போது எனக்கு கஷ்டமா இருக்குதுங்க ஏன்னா அதுவும் ஒரு உயிருள்ள ஜீவன்ங்கும் போது சமுதாயம் அதுக்குன்னு ஒரு அமைப்பு ஒரு ஏதாவதுனா அதுக்குன்னு ஒரு முகாம் அமைச்சி கொடுத்தா அதுங்களும் பாவம் எல்லாம் சுதந்திரமா இருக்கும் வெளியிலலாம் திரியும்போது கஷ்டமா இருக்குது நாயெல்லாம் அடிக்கிறாங்க துரத்துறாங்க அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிருள்ள ஜீவன் தானே அதனால் அதையும் அதுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் கோவில் குளமாகட்டும் ஒரு வீதியில் போனால் நாலஞ்சு நாய்ங்கள் இருக்குது அது பறவைங்கள் இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அது இதுன்னு ஒரு இயற்கை அமைப்பு அமைச்சி கொடுத்து அந்த சமுதாயத்துக்கு நான் ரொம்ப விரும்பி கேக்கிறேன் சமுதாயம்னா அது அமைச்சி கொடுக்கும் அதேமாரி தெருக்கள்ல சாக்கடைகள் இருக்கும்போது அதை சுத்தம் பண்ணுறதுக்கு மக்கள் என்னன்னா அவங்களும் அமைப்பு வரணும் இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு அந்த சமுதாயம் எதிர்பார்க்க கூடாது எல்லோரும் தொண்டு செய்கிறதுக்கு வரணும் அதுதான் என் அமைப்பு என்னுடைய கோரிக்கையாகவும் நான் வைக்கிறேன் நாலு பேத்துக்கு நல்லது செய்கிறோமோ இல்லையோ கெட்டது செய்யாதீங்க எல்லாத்துக்கும் நல்ஒழுக்கத்த கற்றுக்குடுக்கணும் இந்த சமுதாயம்